சார் ஹோட்டல் ஓனரா சார் சார் நாளைக்கு ஃபுட்டு ஃபுட்டு ஒரு பத்து பேருக்கு ரெடியாக இருக்கணும் சார் ஒரு மணிக்கு நாளைக்கு சார்

ஆ ஓகே ஆ ஓகே நாளைக்கு ஒரு மணிக்கு சார் நாளைக்கு ஒரு மணிக்கு வந்திடணும் சார்

ரெண்டு ஆ கரெக்ட்டாக வந்துவிடுவோம் சார் ஃபர்ஸ் ரெண்டு டேபிள் ரெடி பண்ணி வெச்சிக்கோங்க சார் மஞ்சக்குப்பம் சார் ஆ நாளைக்கு ஆ எதா எதா டிஸ்கௌண்ட் பண்ண முடியுமா சார் ஆ ஆ புரியுது சார் ஆ ஓகே சார் ஆ நாங்கள் கரெக்ட்டாக வந்துவிடுவோம் சார் ஆ ஆ ஓகே சார்

ஆ சொல்கிறேன் சார் ஷார்ப்பாக ஒரு மணிக்கு வந்துவிடுவோம் சார்

ஓகே கட் பண்ணுறேன்